ஆ சொல்லுங்க மேம் ஆ திராட்சை வந்து ஒரு கிலோ நூறுபாம்மா நூறுபா ஆ அப்புறோம் வேறு என்ன வேணும் உங்களுக்கு ம் ஒரு கிலோ வேர்க்கடல முப்பது ரூபா ஒரு கிலோ சப்போட்டா ஒரு நாற்பது ரூபா வரும் வேறு என்ன பழங்கம்மா வேணும் ம் சரிம்மா இது மூணு மட்டும் போதுங்களா வேறு ஏதாவுது வேணுங்களா பழம் ஏதும் வேணாங்களா நேரடியாக வந்து கொடுக்கணுங்களாம்மா இல்லை ஆன் ஆன்லைன் டெலிவரிங்களா நீங்களே வந்து வாங்கிக்கிறிங்களா இல்லை நாங்கள் வீட்டுக்கே வந்து கொடுக்குற இதுவும் இருக்குது எங்கள் கடையில் ஆ வீட்டில் வீட்டில் வந்து கொடுக்கணுங்களா உங்க அட்ரஸ்ஸு அதெலாம் வேணுங்களே நீங்கள் அனுப்பி விட்றிங்களா நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பி விட்றேன் இப்போ நீங்கள் பேசிட்டிருக்கிங்ணுங்களா அந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் ஆம் வாட்ஸ்அப் நம்பர் அதில் நீங்கள் உங்கள் அட்ன ஆ அட்ரஸ் எல்லாத்தையும் உங்கள் பேர் போட்டு அனுப்பி விட்டீங்கன்னா நான் உங்களுக்கு என்னென்ன பழன்றத அதிலேயே டைப் பண்ணி அனுப்பி விடுங்க இவ்வளோ கிலோ வேணும் போணும் அப்படின்ட்டு நீங்கள் அனுப்பி விட்டீங்கன்னா நான் அதை வந்து கரெக்டாக உங்கள் அட்ரஸ்க்கு வந்து வீட்டுக்கு வந்துடும் டெலிவரி வந்துடும் சரிங்களா ஓகேங்களா சரிங்கம்மா வெச்சுருங்க